நான் ஒரு வாட்டி போய்விட்டு எனக்கு கடையில் போய் நேராகவே மன்னார்குடியில் போய்விட்டு நகை வாங்கினோம் ரெண்டாயிருபா ஒக்கி ஒரு செயின் வாங்கினோம் நல்லா பார்க்கறத்துக்கு இதாக தான் இருந்துச்சு வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு மு மூணு மாசத்திலியே அது இன்னனால் அந்த இதோடய கோல்டெல்லாம் போய்விட்டு ஒரு வெள்ளை மாதிரி வெள்ளையாக ஆயிட்ச்சு இந்த வெள்ளி வெள்ளியை கூட அது ஒரு கலராக ஆயிடுச்சு அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு என்னடா இவ்வளோ விலைக்கி வாங்கி இவ் இவ்வளோ சீக்கரம் இப்படி இதாக ஆகிட்டே அப்படின்னு அப்புறமா கடைக்காரங்கள போய் கேட்கும் போது திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டு போய் கேட்கலான்ட்டு போனோம் அவங்க சொன்னாங்க இது மாதிரி வெந்நீர்லலாம் பயன்படுத்த கூடாது நீங்கள் எதுவும் வெந்நீரில் பயன்படுத்துனிங்களாமா அப்படின்னாங்க வெந்நீர் பயன்படுத்தல ஒரு சு ஒரு நேரம் சில நேரத்துல எமெர்ஜென்சி எமெர்ஜென்சி அது மாதிரி வெந்நீர் ஊற்றி குளிச்சிருக்கலாம் அப்படின்னோம் அதனால தான் அப்படி போய்ட்டுது இல்லைனா எங்கள் பொருளலாம் வீணாக போகாது அவ்வளோ சீக்கரம் நீங்கள் வெச்சு இந்த இதை நீங்கள் வந்து தண்ணி பயன்படுத்திருக்கிங்க அதுதாம்மா அவ்வளோ சீக்கரம் வீணாக போய்ட்டு அப்டின்னாங்க திரும்ப அவங்கள்ட்டியே ரிட்டர்ன் பண்ணிட்டு வேறே ஒரு பொருள் அதில் அங்கேருந்தே வாங்கிட்டு இருந்தோம் அவன் வந்து எங்கள் இது வீணாக போகல ஏன்னா வந்து நீங்கள் ஏதோ பயன்படுத்திருக்கிங்க வெந்நீர் போட்டதினால தான் வீணாக போய்ட்டு அப்படின் சொன்னாங்க சரினுட்டு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள்ட்டே ஒரு செயினை வாங்கினு வந்து அவங்க அந்த அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கியாச்சு போயிட் போய்ட்டு வந்து உடனே வாஷ் பண்ணிடுங்க சோ சோப்பில் அதை சோப்பு தண்ணியில் போட்டு கழுவி துணியை போட்டு துடச்சிட்டு வைங்க ஆனால் வெந்நீர் பயன்படுத்தாதிங்க வெந்நீர் பயன்படுத்துனதால தான் அது வீணாக ஆகிட்டுனு சொன்னாங்க